ஆமாம் நீங்கள் ஓகே மேம் ஆ இருக்கு மேம் எத்தனை பேர் போவணும் ஆ ஓகே மேம்

ஆ ஒன் டேன்னா எயிட் தௌசண்ட் வாங்குவோம் அப்போ த்ரீ டேஸ்க்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இல்லை நாள் வாடகையே தான் மேம் இல்லை மேம் டிரைவர் அவைலபுளாக இருக்க மாட்டாங்க கைடு இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிவிடுவோம் அவங்க உங்களுக்கு விசிட் பண்ணுவாங்க ஆ ஏறுவாங்க நீங்கள் அழைச்சிட்டு போறதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை சுற்றி காட்டுறது மட்டும் வேறு ஒருத்தவங்க பண்ணி தருவாங்க ஆ ஓகே மேம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் அட்வான்ஸ்க்கு எயிட் தௌசண்ட் ஒன் டே அமௌண்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க மற்ற டூ டேஸ்க்கு நாங்கள் வந்து முடிஞ்சவொன்னே வாங்கிக்குறோம் ஆ ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் தேங்க் யூ